வணக்கம் மேடம் இந்த மாதிரி ஜான்சி டான்ஸ் டீச்சரா நீங்கள் மேம் இந்தமாதிரி என் பையன் வந்து கொஞ்சம் டான்ஸில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறான் இப்போயே கொஞ்சம் வயது பத்து வயது ஆகுது மேடம் அவனுக்கு அவனுக்கு வந்து இப்போது டான்ஸ் க்ளாஸ் அனுப்புனால் அவன் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் இதுவாக இருக்குன்ற மாதிரி ஒரு முடிவெடுத்துருக்கோம் இந்தமாதிரி உங்கள் டான்ஸ் க்ளாஸில் ஜாயின் பண்ண முடியுமா மேடம் இந்த மாதிரி வே என்ன அவன் வந்து இந்த ஃபோக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் ஆ சரிங்க ஓகே மேடம் இந்த ஃபீஸ்லாம் த்ரீ தௌசணா ஆ சரிங்க ஓகேங்க எவ்வளோ எவ்வளோ நாளில் டீச்சர் அவன் டான்ஸெல்லாம் சரிங்க மேடம் உங்கள் லொகேஷன் எங்கே மேடம் இருக்குது ஆ ம் சரிங்க மேடம் நான் நாளைக்கு பையனை கூப்பிட்டு வந்துட்டு நான் நேரடியாக டான்ஸ் க்ளாஸில் வந்து மீட் பண்றேன் மேடம் ம் சரிங்க மேடம்